பொதுவா பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சாயப்பட்டறைகள் இருக்குது அங்கே வேலை செய்யறவங்கள்லாம் அந்த சாயப்பட்டறையில் வேலை செஞ்சு கை கால்லாம் புண்ணு அரிப்பு வந்துருது அவங்களுக்கு உணவு சரியாக இருக்கிறதுல்ல அவங்களுக்கு வேலை சரியாக இருக்குது அதனால் அந்த சாயப்பட்டறையில் வேலை செய்யறாங்க இந்த சவால்கள்லாம் எதிர்த்து தான் அந்த வேலை செஞ்சிக்கிட்ருக்காங்க அவங்க வாழ்க்கையிலே மற்றும் நல்வாழ்வு எப்படி பாதிக்கின்றன சொன்னால் தலைவர்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம் இந்த தண்ணி இங்கே தே விடாதீங்க இந்த கழிவு நீர் இப்படி விடாதீங்கன்னு சொன்னா அவங்க என்ன அந்த ஒரு நாள் சொன்னால் செய்வாங்க மாறாவது நாள் அதை கண்டுக்காமல் போயிருவாங்க அதே மாதிரி தான் இப்போ பஸ் வசதி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வள்ளலார் நகர் வெள்ளையன் காடு அந்த பகுதிலேருந்து வந்துட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வரணுன்னா அங்கேருந்து அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரு அங்கேருந்து இங்கே ஒரு க ரெண்டு கிலோமீட்டரு எங்களுக்கு பஸ் வசதி இல்லை நடந்தேதான் வரணும் தலைவருக்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அது என்ன ஒரு கேட்குற தலைவருங்க கேட்பாங்க ஆச்சி நாங்ள்க இதை முடித்து கொடுக்குறேம்பாங்க ஆனால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் சில சமயம் எடுப்பாங்க சில சமயம் எடுக்க மாட்டாங்க இப்படி மோசமானதாக இருக்குது இப்போ போக்குவரத்து பார்த்தீங்கள்னா பஸ் வசதி இல்லை கழிவு நீர் அப்புறம் குடி தண்ணிர் முதல் மாதிரி வர்றதில்ல ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இதாக வரும் இப்போ ஓரளவுக்கு இருக்குது முதல் ரொம்ப தண்ணிக்கலாம் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு எட்டு நாள் வரும் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி வரும் அதுக்கப்புறம் வீதியில் லைட் இருக்காது அப்புறம் கரண்ட் அடிக்கடி கட் ஆகும் ரேஷன் கடை பார்த்தா எங்கேயோ இருக்கும் நாம்ம ஒரு பக்கம் இருப்போம் ரேஷன் கடை நியாய விலக் கடை ஒரு பக்கம் இருக்கும் அதையும் நம்ம தேடி போகணும் அதில் போகும் போது பார்த்தா வெள்ளிக்கிழம லீவும்பாங்க ஞாயிற்றுக்கிழம ரெண்டு ஞாயிற்றுக்கிழம திறந்து வச்சிருப்பாங்க வெள்ளிக்கிழம லீவுன்னும் போது நம்மளுக்கு வேலை இருக்கும் நம்ம போக முடியாது அந்த மாதிரி சில பிரச்சனைகளெல்லாம் எதிர் கொண்டுருக்காங்க எதிர்கொள்ளும் சில பொதுவான சவால்களும் இருக்குது அந்த சவாகளெல்லாம் முறியடித்து வாழ்றது தான் இந்த திருப்பூர் மக்களோடய தலையெழுத்து இது அப்படியே எதோ போயிட்டுருக்குது அப்புறம் நான் தலைவர்கள்கிட்ட கொடுக்குற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறதுல்ல எதோ ஒன்று நாங்கள் பத்து கோரிக்க வச்சா ஒரு கோரிக்கைதான் முன்வந்து அது செஞ்சு விடுவாங்க இப்போ கொஞ்சம் சாலை வசதி எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ கொஞ்சம் பஸ் வசதி விடுவாங்கனு ஆனால் நம்பிக்கிட்டுருக்கோம் கடவுள் தெய்வா பஸ் வசதி உண்டான எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் குறையுனு நான் நினைக்கிறேன் அதே போல் குடி தண்ணிர் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை இதே மாதிரி வாரத்தில் இரண்டு நாலு மூணு நாட்கள் விட்டுட்டா தண்ணி பற்றாக்குறை இருக்காது அதே மாதிரி வீதி லைட்டல்லாம் எரியணும் வீதி விளக்குல ஒரு வீதியில பத்து விளக்குது இருந்தால் அதில் நாள் விளக்கு தான் எரியுது ஆறு விளக்கு எறியுறதில்ல அதையும் பார்த்து எல்லாம் கொடுக்குணுன்னு இருக்கக்குள்ள இதெல்லாம் நாங்களும் கேட்டுக்கிட்டுருக்கோம் தலைவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம் அவங்களும் எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க அவங்க கருத்தை எதோ முன் வந்து ஒன்று இரண்டு அல்லது ஒரு மூன்று கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க இதுதான் என்னோடய ஒப்பினியன்